ஹலோ சொல்லுங்கப்பா ஆ சொல்லுங்கள் யார் பேசுகிறீங்க ஆ சொல்லுங்கள் ம் என்ன பிரச்சனை எங்கே மிஸ் பண்ணீங்க எவ்வளோ நாள் ஆகுது நல்லா தேடி பார்த்தீங்களா பேக்லேயே இல்லை வீட்டில் எதுவும் மிஸ் பண்ணீங்களா ம் ஐடி கார்டு இல்லாட்டி உங்களை காலேஜுக்கே விடமாட்டாங்க எப்படி அசால்ட்டாக இருந்தீங்க சரி ஓகே நோ ப்ராப்ளம் நீங்கள் நீங்கள் கொஞ்சம் உங்களோடய ஃபோட்டோ அப்புறம் வந்து அட்ரஸு டேட் ஆஃப் பர்த் எல்லாமே நீங்கள் ஐடி கார்டில் என்னென்ன உங்கள் ஐடி கார்டில் இருந்ததோ எல்லாமே ஒரு ஏ ஃபோர் சீட்டில் நீங்கள் எழுதிட்டு ஆஃபீஸ் ரூமில் கொடுத்துடுங்க ஃபைன் எப்படியும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கேட்பாங்க அது இல்லாமல் ஐடி கார்டுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் கேட்பாங்க சவன் ஹண்ட்ரட் பே பண்ணிவிட்டு ஐடி கார்டு வாங்கிக்கோங்க இல்லை நீங்கள் பொறுமையாகக்கூட கொடுத்துக்கோங்க எப்படியும் ஆனால் ஃபைன் எப்படியும் ஆனால் இது பண்ணுவாங்க ஏன்னா நீங்கள் இப்போதான் காலேஜ் ஸ்டார்ட் ஆச்சு உடனே மிஸ் ஆனால் இப்போதான் அவங்க எல்லோத்துக்கும் ரெடி பண்ணி கொடுத்துட்ருந்துருப்பாங்க மறுபடியும் அவங்க ப்ராசஸ் ஆக கொஞ்சம் நாள் ஆகும் அதுக்குள்ளே நீங்கள் ரெடி பண்ணிக் கொடுத்துருங்க ம் நாளைக்கே போய் கொடுத்து ஆமாம் ஆஃபீஸ் ரூமில் தான் கொடுக்கணும் நாளைக்கே போய் கொடுத்துருங்க ஏன்னா இப்போ புதுசாக சேர்ந்த ஸ்டூடண்ட்ஸுக்கு எதுவும் ரெடி பண்ணிட்டுருந்தா அதோடயே உங்களுதும் பண்ணிடுவாங்க இல்லை எப்படியும் ஒன் மன்த் ஆகிடும்ப்பா அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து அமௌண்ட் ரெடி பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கோங்க எப்படியும் ஒன் மன்த் ஆகிடும் இல்லை அது அவ் நீங்கள் ஆஃபீஸ் ரூமில் கொடுத்தோனையுமே அதுக்கு ஏதாவது மா வேறு ஏதாவது டீட்டைல்ஸ் எழுதி கொடுப்பாங்க அதை மட்டும் நீங்கள் கையில் வெச்சிட்டு காட்டிக்கோங்க ம் சரிங்க ம் சரி ஓகே